எக்ஸ்க்யூஸ் மீ மேம் உள்ள வரலாமா இந்தமாரி மேம் நான் செகண்ட் இயர் பிஏ இங்க்லிஷ் படிக்கிறேன் என்னோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் மேம் நேற்று ஈவினிங் அவுட் பஸ்ஸில் போனேன் மேம் அங்கே மிஸ் ஆய்ட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று ஈவினிங் அவுட் பஸ்ஸில் போனேன் மேம் அங்கே மிஸ்ஸாயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே மேம் ஃபைன் அமௌன்ட்லாம் இன்னும் கட்ட வேணாம்ல மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்